முதல் முதலாக வரைய ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த எதை பார்த்து வரையிறோமோ அதே மாதிரி எக்ஸ்ஷேக்டாக நம்மளால் வரைய முடியாது கொஞ்சம் நிறையா மிஸ்டேக்ஸ்லாம் நடக்கும் கண்டிப்பாக எடுத்தோன்னே யாராலையும் பர்ஃபெக்டாக வரைய முடியாது பிராக்டீஸ் பண்ண பண்ண தான் நல்லா வரும் ஒரு நல்ல ஓவியன் ஆகுணும்ன்னா கண்டிப்பாக பயிற்சி தான் ரொம்ப தேவை பயிற்சி இருந்தா கண்டிப்பாக ஒரு நல்ல ஓவியன் ஆயிடலாம் ஃபர்ஸ்ட் டைம் வரையும் போது யாராலையுமே ஒரு எக்ஸ்பெர்ட்டாக பர்ஃபெக்டாக வரைய கண்டிப்பாக முடியாது நம்ம வரைஞ்சி வரைஞ்சி வரைஞ்சி வரைஞ்சி நிறையா பிராக்டீஸ் பண்ண பண்ண தான் இன்னு கொஞ்சம் நல்லா வரும் எப்படி கலர் அடிக்கிறது எந்த கலர் கொடுத்தா எதுக்கு நல்லாஇருக்கும் எது ரியாலிஸ்டிக்காக இருக்கும் அப்படின்னு நமக்கு வரைய வரைய தான் தெரியும் ஒரு நல்ல ஓவியனாக ஆகணும்ன்னா கண்டிப்பாக நிறையா பிராக்டீஸ் பண்ணனும் ஈஸியானதல்லாம் ஃபர்ஸ்ட்டு வரைஞ்சி வரைஞ்சி பழகணும் அதுக்கப்புறம் கஷ்டமானது எல்லாம் வரைஞ்சி பழகணும் அப்படியெல்லாம் பண்ணா தான் ஒரு நல்ல ஓவியனாக ஆக முடியும் எடுத்த உடனே யாருமே சூப்பராக கரெக்டாக வரைஞ்சிட முடியாது கண்டிப்பாக பிராக்டீஸ் பண்ணிகிட்டே இருந்தா தான் நல்லா வரைய முடியும்